பன்னெண்டு மூணு இரண்டாயிரம் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி ரெண்டு இரபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு